காலையில் ஒம்பது மணி எங்கள் அம்மாக்கு உடம்பு சரியில்ல அப்போசோல நாங்கள் ஒம்பது மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போகிறேன் எங்கள் ஊரில் வந்து பஸ்ஸு வந்து டைம் கணக்காக தான் வரும் பஸ்ஸில் போகும் போயிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் மணி பத்து மணி அங்கே பஸ்ஸு வந்து லேட்டாக தான் வருது அதுக்கு அப்புறமா அங்கே போய் சேர்ந்த அப்புறம் அங்கே டாக்டர் வராங்க பதினோரு மணிக்கு வராங்க நான் நர்ஸு கிட்ட கேட்டேன் அவங்க வந்து வருவாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர் வர்றதுக்கு பதினொரு மணி ஆயிடுது அப்புறம் எங்கள் அம்மாவை ஒரு நாற்காலியில் உக்காரவச்சிட்டு அதுக்கு அப்புறமா நான் வந்து அங்கே டாக்டர் அதுக்கு அப்புறம் பதினொரு மணிக்கு வந்தாங்க அப்புறம் டா டாக்டர்ட்ட போய் ஊசியை போட்டுகிட்டு அதுக்கு அப்புறம் டேப்லெட் வாங்க போகிறேன் டேப்லெட் போடுகிற இடத்துல வந்து ஒரு நிறைய அங்கேயும் லைனில் நிற்க எங்கள் அம்மாவை உட்கார வச்சுட்டு லைனில் நான் நின்று வாங்கிட்டு அங்கேயும் கூட்டமாக இருக்குது அதுக்கு அப்புறமா அங்கேயும் போய் டேப்லெட் வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா நான் வெளியே வந்தேன் அப்புறம் வெளியே வர அப்புறம் அங்கே இருந்து பஸ்ஸில் அங்கேயும் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கேன் பஸ்ஸு அதுக்கு அப்புறம் அங்கே இருந்து போயிட்டு வர பஸ்ஸில் மூணு மணி ஆகிட்டு அங்கே டாக்டர் அங்கே கூட்டம் லைனில் நின்று வாங்கிறதுக்கு வந்து கூட்டமாக ஆகிட்டு அப்புறம் அஞ்சு மணி கிட்ட ஒரு மூணு மணி கிட்ட ஆகிட்டு அப்புறம் வெளியே வந்து மார் மார்க்கெட்டுக்கு போனோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜா எப்படியும் பொருள் இல்லை அதுக்கு அப்புறம் அம்மாவை அம்மாவை அங்கே இருந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அப்படியே மார்க்கெட்டுக்கு போனேன் மார்க்கெட்டில் வந்து கடையில் வந்து பழங்கள் காய்கறி அந்த கடைகெலாம் போனேன் ட்ரெஸு வாங்க அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு அரிசி அதுக்கு அப்புறம் சாப்பாடு என்ன சாப்பாடு கடை மீன் கடை அதெலாம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா காய்கறி வாங்கிட்டு பூ கடைக்கு எல்லாத்துக்கும் போய் இப்போ பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு மணிகிட்ட ஆகிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அங்கேயும் பஸ்ஸு வந்து லேட்டாக தான் வரும் எங்கள் ஊருக்குள்ளே பஸ்ஸே வராது ல ட அந்த டைம் கணக்கு தான் இப்போலாம் பஸ்ஸு விடுறாங்க அங்கே இருந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு எப்படியும் அஞ்சு மணினா அஞ்சு மணி மூணு மணிக்கு அங்கே இருந்து அங்கே போகிறேன் அஞ்சு மணிக்கே அங்கே மார்கெட்டுக்குள்ளலாம் மார்க்கெட்டுலாம் நிறைய கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்திலேயும் அங்கே போய் வாங்கிட்டு அந்த கடையை ஒரு கடைக்கு போ இப்போ ட்ரெஸு கடைக்குள்ளே போகிறன்னா அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அந்த ட்ரெஸையும் பார்த்து அந்த ட்ரெஸை எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸு குள்ள இருந்து வெளியே வரணும் அங்கே நேரம் ஆகிரும் அதுக்கு அப்புறமா கா காய்கறி கடைக்குக்குள்ள போனம்னா அந்த காய்கறி கடை வேலை அந்த வேலையை பார்த்து நம்ம போகிறதுல கொஞ்சம் தான் வாங்க முடியும் தக்காளி விலைலாம் அதிகமாக இருக்குது அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தான் அதில் வந்து பார்த்து அது அந்த கத்திரிக்காய் வெங்காயம் பல்லாரி எல்லாம் இப்போ வந்து வில வந்து இப்போது வெயில் சீசன்னால் கொஞ்சம் அதிகமாக வர்றது மாதிரி இருக்குது அதில் வந்து நாங்கள் வாங்கிறதுக்குனு அங்கேயும் லேட் ஆகிருது அதில் அந்த அதுக்கு அப்புறம் தக்கா இப்போ காய்கறி கடையில் காய்கறி ஜாமான் வாங்கி முடிச்சுட்டு அங்கே கூட்டம் அதுக்கு அப்புறம் பூ கடைக்கு போனேம்னா அங்கேயும் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது பூ வெலைலாம் பார்த்தனா அப்படியே அதிகமாக இருக்குது கொஞ்சம் நிறைய அங்கேயே நிறைய பூ கடையில் பூ விலையே நிறைய சொல்கிறாங்க அப்புறமா அப்படியே வந்து இப்போ ஷால் கடையில் இப்போ வந்து ஒரு ட்ரெஸு எடுத்தேம்னா அந்த ட்ரெஸுயில் வந்து ஷால் தனியாக ஃபேண்டு ஷாலு ஃபேண்டு டாப்பு இப்போ டாப்பும் ஃபேண்டு கூட ஒரு இடத்துல கிடச்சுடும் ஷால் வந்து அது நம்ம வந்து தனியாக போய் வாங்கிற மாதிரி தான் இருக்கும் அது எப்படியும் அங்கேயும் லேட் ஆகிரும் எப்படியும் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகிரும் அதுக்கு அப்புறமா மேக் அப் செட்டுலாம் வாங்கிறதுக்காண்டி பௌட்ரு சீப்பு எண்ணெய் அப்புறமா சோப்பு இதெலாம் வாங்கிறதுக்கு வந்து அங்கேயும் போனம்னா அங்கேயும் லேட் ஆகும் அது இப்போ சோப்பு சோப்பு வாங்கிறோம் ஒரு சோப்பு சில நேரத்துக்கு சில கடையில் இருக்கும் சில கடையில் இருக்காது அந்த சோப்பு இப்போ ஷாம்பு வாங்கிறோம் அந்த ஷாம்பு வந்து இப்போது இப்போது ரெண்டு ரூபா இல்லைனா இப்போ ஒருரூவா சோ மொதல் வந்து ஒரு ரூபா இருந்துச்சு ஷாம்பு அதில் வந்து இப்போ ரெண்டு ரூபாவா மாறிகிட்டு இப்போ ரெண்டு ரூபா நால் ரூபாவா மாறிகிட்டு ஷாம்பு வெலை கூட இப்போ கூடிகிட்டு அப்புறம் இப்போ மேக்காப் செட்டுலாம் வாங்கினா அப்போ நிறைய பைசா இரநூத்தி ஐம்பது ரூபா கிட்ட நிறையா பைசா வந்துடும் இப்போ நான் போய் வெளியே போய் கடையில் போய் கம்மல் இப்போ இந்த மேக்ஆப் செட்லாம் வாங்கி முடிச்சுட்டு இப்போ வேறு கடைக்கு இப்போ மேக்ஆப் செட்டு வந்து மேக்ஆப் செட்டு மட்டும் தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து சீப்பு சோப்பு சோப்பு கடை வந்து வேறு சீப்பு வந்து கம்மல் அதுக்கு அப்புறமா செயின் இதெலாம் வாங்கிறதுக்கு வந்து வளையல் இதே மாதிரி வாங்கிறது கடை வந்து வேறு மோதிரம் இதே மாதிரி வே கயிறு எல்லாம் வாங்கிறதுக்குலாம் அது வேறு கடை அந்த கடையில் போய் பார்த்தனா பொட்டு இதே மாதிரி கண் மை அதுக்கு அப்புறமா ஐலைனரு இதெலாம் வாங்கிறதுக்குலாம் அங்கே அங்கே இப்போ கொஞ்சம் செலவு ஆகும் அங்கே போய் வாங்கி முடிச்சிட்டனா அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர செ அப்புறம் இந்த கடையில் வாங்கி முடிச்சுட்டு வேறு கடைக்கு போனம்னா செருப்பு கடைக்கு போவேன் செருப்பு கடையில் வந்து அங்கே அங்கேயும் நிறைய பைசா சொல்லுவாங்க ஒரு செருப்பை பார்த்தனா ஒரு ரேட்டு இருக்கும் இன்னொரு செருப்பு பார்த்தா இன்னொரு ரேட் இப்போ கீல்ஸ் செருப்புன்னா இப்போ அறநூற்றி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாவை அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இப்போ சாதா செருப்பு வாங்கினா ஒரு இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படி சொல்லுவாங்க அந்த செருப்பை போய் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் செருப்பு கடையில் செருப்பு வாங்கிட்டு வேறு இப்போ இப்போ எல்லாம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்கிறதுக்கு எப்படியும் அஞ்சு மணி கிட்ட ஆகிட்டு அஞ்சு மணிக்கு நாங்கள் வெளியே வா வரோம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிணது மணி ஆறு மணி ஆகிட்டு ஆறு மணிக்கு அங்கே இருந்து கிளம்பி பஸ்ஸுல் இருந்து ட்ராவல் பண்ணி வந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டில் இருந்த வேலை வீடு தூக்கிறது பாத்திரம் விளக்குறது இந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் அம்மாக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா அம்மாக்கு வெந்நீர்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அம்மாவை குளிப்பாட்டி அவங்க எல்லாம் கிட்டக்க சாப்பாடுலாம் செய்கிறதுக்குலாம் லேட் ஆகிடுது அரிசி அரிசி வேறு அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் அரிசி அரிசி வாங்கிட்டு எதாவது கடையில் போய் அரிசி வாங்கிட்டு அந்த வாங்கிட்டு வந்த அரிசியை அதுக்கு அப்புறம் சோறு பொங்கி அதுக்கு அப்புறம் கொழம்பு வச்சு அதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு தான் வீட்டில் ஒம்பது மணி அதுக்கு அப்புறம் ஒம்பது மணிக்கிட்ட ஆகிட்டு நான் அதுக்கு அப்புறமா நான் ஒரு க அதுக்கு அப்புறம் நான் போய் டுஷனில் போய் அங்க போய் படிக்க போவேன் பதினொரு மணிக்கு அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அங்கே இருந்து டுஷனில் இருந்து வந்து அதுக்கு அப்புறம் பதினொரு மணிக்கு தான் வந்து வீட்டில் படுப்பேன் அதுக்கு அப்புறம் நான் அதுக்கு அப்புறம் நான் வந்து அங்கே இருந்து வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன்